கலாச்சாரத்தில் இப்போ வந்து நிறைய கைவினைப்பொருட்கள் இருக்குது இப்போ வந்து கைவினைப்பொருட்கள்னால் எப்படின்னா அந்த பானையெலாம் செய்வாங்கள அதெல்லாம் கைவினைப்பொருட்கள் அந்த பானையில வந்து நிறைய பொம்மை செய்வாங்க ஒரு சாமி சில செய்வாங்க அது எல்லாம் கைவினைப்பொருட்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு களிமண்ல கூட செய்வாங்க அந்த கை கைவினைப்பொருட்கள வந்து அதை செஞ்சு வியாபாரம் பண்ணுவாங்கள் அப்புறமேட்டுக்கு அந்த கலாச்சாரம் அந்த காலத்தில் நிறைய கலாச்சாரம்லாம் இருந்தது இப்போ வந்து என்னன்னா இந்த கைவினைப்பொருட்களை வந்து இப்போ தடுத்துட்டாங்க யாருமே இதை உபயோகப்படுத்துகிறது கிடையாது இப்போ எதுக்கு எடுத்தாலுமே மிஷின் மட்டும்தான் இப்போ மிஷின் இல்லை மிஷின் இருக்கிறனால இப்போ எல்லா பொருட்களுமே மிஷின்லையே செய்கிறாங்க கைவினைப்பொருட்கள் வந்து நம்ம பானை செய்கிறது கூட இப்போ ஏ இப்போ வந்து கலாச்சாரத்தில் இப்போ மிஷின்லையே அந்த பானையெலாம் செய்கிறாங்க நிறைய பொம்மைகள் வந்து மிஷின்ல தான் தயாரிக்கிறாங்க இப்போ நாடு வந்து ரொம்ப மாறிடுச்சு